இந்தியாவோடய போக்குவரத்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கலாம் அது வந்து நிலப்பரப்பில் போகிறது நீர் மற்றும் ஆகாயம் நிலப்பரப்பில் போகிறது பார்த்தீங்கன்னா ரோட் அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க நீர் வழி போக்குவரத்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகலை இந்தியாவில் ஆகாய வழி போக்குவரத்து நல்லாவே டெவலப் ஆகிருக்கு நீர் வழி போக்குவரத்தை நம்ம இன்னும் டெவலப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ நில வழி போக்குவரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகம் போய்கிட்டு இருக்குது நம்மளோடய ஃபோக்கஸ் நீர் வழி போக்குவரத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் ஸோ அது மூலிமா பல வெளிநாட்டு வாய்ப்புக்கள் சந்தை வெளிப்படு சந்தைப்படுத்துதல் வந்து நம்மளுக்கு அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்புக்கள்